சமூக கலாச்சார நடைமுறை அந்த காலத்திலலாம் கல்யாணம் வைக்கும்போது பத்து நாளைக்கு இருக்கும் கல்யாணன்னு ஆரம்பிச்சாலே பொண்ணு பாக்கிறதுலேந்து ஒரு மூணு மாசம் கூட அந்த ஒரு திருவிழா கோலமாட்டோம் இருக்கும் கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்லயும் சரி மாப்பிள வீட்லேயும் சரி உறவு முறைகளாம் நிறைய வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் எங்கள் கல்யாணத்லலாம் அப்படிதான் பத்து நாளைக்கு முன்னாடியே உறவு முறையல்லாம் வந்து பொண்ணு பொண்ணு பாக்கறதுக்கு அக்கா பார்க்கல அப்படின் கூட்டிகிட்டு வருவாங்க மாமன் பார்க்கலேன்னு கூட்டிகிட்டு வருவாங்க அது பொண்ணு பார்க்கன்னு ஆரம்பிச்சிட்டாலே அது இங்கே இங்கேருந்து அங்கே மாற்றி அங்கிருந்து இங்கே மாற்றி இங்கே பொண்ணு வீட்ல வரும்போது பொண்ணு வீட்ல பொண்ணு வீட்டுக்கு தெரியாது திருடிட்டு வர சாமானுங்கள் அங்கே மாப்ளவீட்டுக்கு போகும்போது அங்கிருந்து மறக்க முடியாத சம்பவங்களை வந்து இருக்கிறது கோசறோம் மாப்ள வீட்லேந்து நிறைய பொருள்களை திருடிகிட்டு வரது அது ஒரு நடை முறையாகவே இருந்துது திருமணங்கறம்போது எல்லா மாமன் மச்சினன் அப்படிங்கற உறவுகள் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்காம அது ஒரு பழக்க வழக்கமாவே முறை செஞ்சு சீர் செய்கிறது அப்படிங்கறது ஒரு முறைய வச்சு யாரும் வந்து பிரித்து பார்க்காம இருந்தாங்க ஆனால் இந்த காலத்திலயெல்லாம் கல்யாணங்கறது வந்து ஆட்டம் பாட்டம் சினிமாவில் எப்படி வருதோ அந்த மாதிரி போயிடுச்சு நாகரீகங்கற பேரில் எல்லாம் அழிஞ்சு போச்சு அதே சீர்ங்கற போது தாய் மாமன் முறைங்கறது வந்து விட்டு கொடுக்காம நாலஞ்சு மாமன் இருந்தால் அத்தனை பேரும் குடிச கட்டி அந்த குழந்தைய வந்து கிண்டல் அடிக்கிறது சோறூட்றது அது வந்து தாய் மாமாங்கிற உரிமையை வந்து அந்த இடத்துல நிலைநாட்றதுக்கு அவங்க பண்ணுற கலாட்டா அதல்லாம் வந்து இன்னும் மறக்க முடியாது அதே போல் வந்து ஒரு பொண்ணு மாசமாக இருக்கும்போது அது வந்து குழந்த பிறக்கறது எப்படின்னு எங்களை எங்களையெல்லாம் வந்து எப்படின்னா தாவாரத்தில் தொட்டில் கட்டி அம்மி கல் எடுத்து அந்த தொட்டில்ல போட்டு எங்களுக்கு என்னையும் எங்கள் வீட்டுகாரரையும் ஆட்ட சொல்லி பாட்டு பாட சொல்லி பெரியங்களாம் சுற்றி நின்று கிண்டல் அடிப்பாங்க அதெல்லாம் இப்போ வந்து எல்லாம் மறந்து போச்சு இப்போ எந்த கல்யாணத்துலேயுமே இல்லை இப்போது போனால் வந்து எப்படின்னா சும்மா ஆன்லைனில் போகிற மாதிரியாட்டு கல்யாணம் ஆன்லைனில் போய்கிட்ருக்குது அதுதான் இப்போது கலாச்சாரங்கிற பேரில் வந்து எல்லாம் அழிஞ்சு கலாச்சாரம் அழிஞ்சு நாகரீகங்ற பேரில் எல்லாம் மறந்து போய்கிட்ருக்குது நம்ம நடைமுறையில் இருந்த அத்தனையும் மற அழிஞ்சிருச்சு இப்போ நாமளே மறந்துட்டு வந்திட்ருக்குறோம் நம்ம எங்களுக்கு அப்பறம் எங்கள் ஜெனரேஷன்லலாம் ஆட்டம் பாட்டத்தோட முடுஞ்சிடும் அந்த சேர்ந்து வாழ்றதுங்கிறது வந்து இப்போ இருக்குமான்னு தெரியல எல்லாம் வெளியூரில் போய் அங்கங்கே அங்கங்கே கல்யாணம் வைச்சிட்டு நம்ம சொந்த பந்தங்கள்லாம் மறந்து தனியாக நின்று அது சொல்ல முடியாது திருவிழாங்கிற போது அது அப்படிதான் மஞ்சள் நீராட்டுங்கற போது முறைமை விட்டு கொடுக்காம ஒருத்தர் மேல் மஞ்சள் மஞ்சள் தண்ணீர் போட்டால் மாமா மேல் போடணும் அப்படிங்கற ஒரு முதல்ல இருந்தது மாமன் மேல் மட்டுந்தான் போடணும் மற்றவங்க ஆம்பளைங்க மேல் பட கூடாது அதே மாதிரி பொண்ணுங்களும் வந்து மற்ற ஆண்கள் மேல் போட கூடாது மாமன் மேல் அத்தை புள்ளை மேல் அப்படிதான் போடணும் அப்படிங்கற ஒரு திருவிழாவுலேயுமே வந்து அந்த உறவுகள் வந்து சேர்ந்து இருந்தது இப்போலாம் எதுவும் இல்லை எல்லாம் அழிஞ்சிடுச்சு